எங்கள் கிராமத்தை சுற்றி கிட்டத்தட்ட அறுநூறு குடும்பங்கள் வந்து இருக்குது அதில் முதியவர்கள் இருக்கிறாங்க அப்புறம் கர்ப்பிணிப் பெண்கள் இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவசர உதவி தேவைப்படுது அப்படின்னா எங்கள் ஊர்ல ஆம்புலன்ஸ் கிடையாது எங்கள் ஊர் பக்கத்தில் ஜிஹச் இருக்குது ஆனால் ஆம்புலன்ஸ் வசதி அங்கே கிடையாது ஸோ இதனால் ஏதாவது ஒரு முதியவங்களுக்கு அவசரமாக ஏதாவது உதவி தேவைப்படுது இல்லை கர்ப்பிணிப் பெண்ணுக்கு உடனே வ வலி ஏற்படுது அப்படின்னா அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கொண்டுபோகிறதுக்கு போதிய வசதி இருக்கமாட்டேங்குது ஒரு ஆட்டோ எடுக்கிறோம் இல்லை ஒரு கார் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது ஒரு முதலுதவி கொடுக்குற உ பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற ஆட்டோவிலையோ இல்லை கார்லையோ கிடைக்காது ரொம்ப தூரமும் பெரிய ஆஸ்பிட்டல்லாம் போகணுன்னா ரொம்ப தூரத்துக்கு போகிறா மாதிரி இருக்கும் இதுவே ஒரு ஆம்புலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதில் முதலுதவி கொடுக்குற எல்லா பொருட்களும் இருக்கும் படுக்கை அறைகள் வசதியும் இருக்கும் ஸோ இதனால் ஒரு பேசன்ட்டுக்கு ஒரு கம்ஃபோர்ட் கிடைக்கும் ஸோ அதனால் ஆம்புலன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் பிறகு ஏதாவது ஒரு சாலை விபத்து ஏற்படுது அப்படின்னா பொதுமக்கள் யாருமே போய்ட்டு தூக்க முடியாது இது ஆம்புலன்ஸ் வந்து அவங்க செக் பண்ணி அந்த வண்டியிலதான் அவங்க அவங்கள ஆஸ்பத்திரிக்கு அலைச்சிட்டு போகணும் இதனால ஒரு உயிர் காப்பாற்ற முடியாமல் போகிற சூழ்நிலை ஏற்படும் இல்லை வலியில துடிச்சிக்கிட்டிருக்க ஒரு பேசண்ட்டோட வலியை புரிஞ்சிக்க முடியாமல் நம்மளாட்டி சரிபண்ண முடியுது அவங்களுக்கு உதவ முடிய மாட்டேங்குது ஸோ இதேபோல் சவால்கள் வந்து ஆம்புலன்ஸ் இல்லாமல் எங்கள் கிராமத்தில் நாங்கள் பார்த்துட்ருக்கோம்